ஆ சொல்லுங்க

ஆ ஓகே மேடம் நீங்கள் என்ன வெ வெரைட்டி ரைஸ் எதிர் பார்க்குறீங்க ஓகே மேம் எங்கக்கிட்டே எல்லா ப்ராண்டு ரைஸ் எல்லாம் இருக்குது நந்தி ப்ராண்ட் செம்பருத்தி அப்புறோம் நீங்கள் கேட்குறது எல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எது தேவைப்பட்டாலும் உங்கள் ரெஸ்ட்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா ரைஸும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம் மேம் இல்லை மேம் நாங்களே நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் பட் டெலிவரி சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரைஸோடு சேர்த்து ஆ லிட்டில் அமௌண்ட் தான் மேம் அது வந்து நாங்கள் டெலிவரிக்கு அனுப்புகிற தூரம் அந்த எவ்வளோ தூரம் இருக்குது அனுப்புகிற ரைஸ் குவான்டிட்டி பொருத்து நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறத விட நாங்க அனுப்புகிறது வந்து உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ நீங்கள் இது மாதிரியே சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நேரடியா கொடுத்துடுவோம் மேம் அது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி நாங்கள் ஹண்ட்ரட் ரூபீஸ் பண்ணுறோம் அப்போது வந்து தௌசண்ட் ரூபீஸ் வரும் மேம் இல்லை மேம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்ட்டின் கேஜி அது மாதிரி வாங்குகிறவங்களுக்கு வேணுணா நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தானே வாங்கிறீங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நிறையா ஆடர் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்போம் மேம் இப்போ இதில் பார்த்தீங்ன்னா ஒன் கேஜி ஓன் கேஜி அமௌண்ட் எவ்வளவு அது வந்து நாங்கள் டெலிவரி சார்ஜ்ஜாக அது பண்ணுறோம் நீங்கள் எப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மேம் அது வந்து டூ ஹண்ட்ரட் வரும் மேம் ஒன் கேஜி ஆ ஓகே மேம் ஷோர் மேம் தேங்க்யூ